எங்கள் ஊர் பக்கத்தில் கோயம்புத்தூரில் மால் இருக்கு அந்த மால்லேயே நாலஞ்சு தேட்டர் இருக்கு ஆனால் அங்கேல்லாம் ரேட்டு ரேட் ரொம்ப ஜாஸ்தினு நாங்கள் அன்னூர்லேயே படம் பார்க்க போயிடுவோம் அங்கே போனால் ஃபஸ்ட்டு முதல்ல இல்லை அன்னூருக்கு தேர்ட்டருலாம் நல்லாயிருக்குது டிக்கெட் வெலை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சி முப்பது நாப்பது இப்படி இருந்துச்சி இப்போ போனால் நூற்றி ஐம்பது இரநூறு இந்த மாதிரி ரேட்டில் சொல்கிறாங்க அதுவும் ஃபஸ்ட்டு ஷோலாம் பாக்கணுன்னா ரெண்டாயிராம் மூணாயிராம் சொல்கிறாங்க டிக்கெட்டு அதனால இப்போது தேட்டருக்கு போகணுனாலே கொஞ்சம் பயமாக இருக்குது ஃபஸ்ட்டுலாம் ஸ்நாக்ஸ் நாங்கள்லாம் வீட்டுலேருந்தே எடுத்துகிட்டு போவோம் நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது ஆனால் இப்போ எல்லா ஸ்நாக்ஸும் தேட்டர்லேயே விற்கிறாங்க நாங்கள் எடுத்துகிட்டு போனாலும் வெளியே வாங்கி வெச்சுக்கிறாங்க அதனால் இப்போலாம் எதுவும் எடுத்துகிட்டு போகிறதில்ல அங்கேயே நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்குது